இப்போ பார்த்திங்கன்னா நம்ப வந்து ஒரு கிறிஸ்மஸ் செலப்ரேட் பண்ணுறோன் சொன்னால் இப்போ கிற் கிறிஸ்மஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நல்லா வெரைட்டியான பலகாரெல்லாம் செய்வோம் அப்புறோம் பிரியாணி எல்லாம் செய்வோம் நம்ப வந்து இன்னும் நம்ப பக்கத்தில் இருக்கவங்க எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் வந்து கிறிஸ்மஸ் செலப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ஓ இவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் இன்னைக்கு நம்ப போகணும் அவங்க பிரியாணி கொடுத்துவுடுவாங்க அவங்கக்கூட நம்பளும் ஜாலியாக கிறிஸ்மஸ் செலப்ரேட் பண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு நினைப்பாங்க அவங்களும் வருவாங்க நம்ப வீட்டுக்கு அவங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அதேமாதிரி பொங்கல் சொன்னால் அவங்க வீட்டுக்கு நம்பளும் போவோம் பொங்கல் வந்து அவங்க ரொம்ப சூப்பராகவும் பண்ணுவாங்க பொங்கல் வச்சு நல்லா மாடுக்கெல்லாம் நல்லா பெயிண்ட் அடிச்சு கொம்பு கொம்புக்கெல்லாம் பலூன் கட்டி நல்லா ஜாலியாக அந்த மாட்டு வண்டிலெல்லாம் அவங்களும் போவாங்க எங்களையும் கூப்பிட்டு போவாங்க கிறிஸ்மஸ்ஸும் பொங்கலும் வந்து நல்லா ரெண்டு பேருமே சேந்து ஜாலியாக கொண்டாடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதேப்போல் தீபாவளியும் அப்படிதான் தீபாவளி வந்து எல்லாருமே கொண்டாடுற ஒரு விஷயம் தீபாவளி தீபாவளியும் வந்து அந்த மாதிரி தான் நல்லா விதவிதமான ட்ரெஸ்ஸுங்க விதவிதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு எல்லாருமே சேர்ந்து கும்பலாக சந்தோஷமாக ஹாப்பியாக சம்ப சாப்பிடுவோம் ரொம்ப ஜாலியாகவே இருக்கும்